செடியில் வளர்த்துருக்கு நல்லா செடி வளரணும்னால் செம்மண் இல்லை கரிசல் மண் இது ரெண்டு மண்லேயும் செடி விளைச்சல் நல்லா வளரும் அதுக்கு அதுக்கு வந்து உரமா வந்து இயற்கை உரத்தையும் போடுறோம் செயற்கை உரத்தையும் போடுறோம் இயற்கை உரங்கிறத வந்து மாட்டுடைய சாணி ஆட்டுடைய புழுக்கை மாட்டுடைய வீட்டுடைய குப்பை குப்பை கூளம் இந்த மாதிரி இதையெல்லாம் போட்டால் இயற்கை உரம் செய செயற்கைங்கிறது யூரியா பொட்டாஷு இது மாதிரி போடணும் அதே நிறைய இப்போ கம்பெனிகள் வருது அது வந்து நமக்கு க பணம் செலவாகும் இதே இயற்கை உணவு இயற்கை உரத்துக்கு வந்து சு பணம் செலவாக தேவை தேவை பணம் குறைவு செலவு குறைவு அதனால் இயற்கை உரமே பயன்படுத்துன்னால் செடிகள் நல்லா வளரும் செயற்கை உரத்தோட இயற்கை உரம் செடி நல்லா வளரும் நல்லா பலனும் கொடுக்கும் அப்போ செடி நல்லா காய் காய் காய் நல்லா வரும் உடம்புக்கு நல்லது செயற்கை உரம் உடம்புக் கெடுதல்